பெட்ரோல் விலை ஏற்றுதனால் இப்போ நாங்கள் ஆஃபீஸ் போகமுடியல காலேஜ் போகமுடியல எங்கேயும் போகணுனா கூட போகமுடியல பெட்ரோல் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதேபோல ட்ராபிக் ஏர் பொலுயூஷனால் டெல்லி மும்பை சைடில் ட்ராஃபிக் ரொம்ப ட்ராஃபிக்னால் ஏர் பொலுயூஷன் அதிகமாகுது அப்புறம் வந்து பெட்ரோல் விலை ஏற்றுதனால ஆஃபீஸ் எல்லாம் நாங்கள் பஸஸில் தான் போகவேண்டியதுருக்குது அப்புறம் ஏர் பொலுயூஷன் வந்து கோபி சைடு கோபி சைடு சிட்டி சைடுலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து மும்பை சைடில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் ஏர் பொலுயூஷனால் மக்கள் இடையில் ரொம்ப ஒரு பாதிப்பு அடைகிறாங்க